ஹலோ மாரி மீன் கடையா ஆ எனக்கு மீன் வேணுமே உங்கள்கிட்ட வஞ்சிர மீன் சீல் மீனு கிங்ஃபிஷ்ஷரு இந்த மீனெலாம் இருக்குதா அப்படியா ஆ எனக்கு எல்லா மீன்லையும் ஒவ்வொரு கிலோ வேணும் ஆ கிங்ஃபிஷ்ஷர் ஆமாம் கிங்ஃபிஷ்ஷர் மீன் என்ன ரேட்டு ஒரு கிலோ ஆயிரத்தி இரநூறா சீல் மீனு ஒரு கிலோ எவ்வளவு ஆ ஏதோ வஞ்சிர மீன் ஒரு கிலோ ஆயிரத்தி ஐந்நூறா இப்போ இந்த மீனெலாம் நான் எனக்கு வேணும் பார்த்துக்கோங்க நீங்கள் வெட்டி அதை க்ளீன் பண்ணி எங்களுக்கு தந்துட முடியுமா

அப்படியா சரி இது போக உங்கள்கிட்ட இது போக உங்கள்கிட்ட வேறு என்ன மீனெலாம் இருக்குது ஆ நண்டு நண்டு கிடைக்குமா உங்கள் கிட்டக்க நண்டு மீன் நண்டு கிடைக்குமா ஆ ந நண்டு தந்திங்கன்னு சொன்னால் அதை வெட்டி க்ளீன் பண்ணி உங்களால் தந்துட முடியுமா அதுக்கு உண்டான பைசாவை நாங்கள் கொடுத்துருதோம் அப்படியா பரவாயில்லை நாங்கள் அதை இப்போ க்ளீன் பண்ணி தந்தால் காசு கொடுத்துருதோம் ஆ சரி இப்போது உங்கள் ஐந்நூறுபாய் ஆகுமோ இப்போ வந்து உங்கள் கிட்டக்க வாங்க வரணும்னால் இந்த இடத்துக்கு வரணும் தேர்கிட்ட இருக்கோ மீன் கடை வந்தால் உங்களுக்கு நேரில் வந்தால் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குமா மீன் அப்படியா அப்படியா சரி அப்போது ஒரு நாள் மட்டும் வந்து நாங்கள் நேரில் வாங்கிக்கிடறோம் மறுநாள்லேருந்து எனக்கு வீட்டுக்கு வந்து தந்து விட முடியுமா அப்படியா பரவாயில்லை எனக்கு வீட்டுக்கு கொண்டு வந்து ரெகுலராக தர்றதாக இருந்தால் நாங்கள் காசு கூட கொஞ்சம் கொடுத்துருதோம் ஆ ஆ சரி அப்போ நாங்கள் வரும்போது உங்கள்கிட்ட கேட்டுகிட்டு நாளைக்கு வரவா ஆ சரி ஆகட்டும் ஆ சரி வைக்கிறேங்க